இப்போ வர உணவுகளில் வந்து அதிகமாக செயற்கை பொருட்கள் அதிகமாக சேர்க்கிறாங்க எனக்கு வந்து இப்போ வந்து நான் ஒரு திருமணத்திற்கு உணவு ஆ ஆர்ட்ரு செய்ய விரும்புகிறன்னா அந்த இடத்துல வந்து செயற்கை பொருள் எதுவும் கலந்துருக்க கூடாது வேறு எந்த உணவும் இருக்குதான்னு நான் கண்டிப்பாக பார்ப்பேன் செயற்கை பொருள் கல இப்போ எல்லாத்துலேயுமே செயற்கை அதிகமாக இருக்குது ஆனால் செயற்கையிலேயே ரொம்ப கு குறைவாக எது இருக்குதோ அதை நான் ஆர்ட்ரு செய்வேன் எனக்கு அதிகளவில் வேணும் அந்த உணவு என கேட்பேன் அதை மாதிரி அந்த விலை விலைன்றது அந்த உணவிற்கு ஏற்ற விலையாக என்று யோசிப்பன் அது கட்டாயம் அவங்க கொடுக்குற அந்த சுவைக்கு ஏற்ற விலையாக இருந்தால் கண்டிப்பாக அதை கொடுத்துதான் ஆகணும் ஏன்னால் அவர்களும் அந்த இடத்துல உழைப்பு போட்டதுனால் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் உழைப்புக்கேற்ற ஊதியம்ன்றது கிடச்சி தான ஆகணும்